அண்ணே நான் நாகா பேசுகிறேன் இது ரைஸ்ஸு கடையில் சொல்லிவிட்டு போயிருந்தண்ணே அதுதான் அனுப்பிவிட்டுறீங்களா பேமெண்ட்டு இப்போ தான் பண்ணிணேன் அது என்கிட்ட கிரெடிட்டுனு வந்துட்டு உங்களுக்கு ரிஸிவ் ஆயிட்டானு பாருங்களேன் எனக்கு பேலென்ஸும் கட் ஆயிடுச்சு பிராஸஸ்ஸிங்லேயே இருக்குது அது தான் உங்களுக்கு ரிஸிவ் ஆகிடுச்சா என்னன்னு மட்டும் பார்த்து சொல்லுங்கண்ணே வேறு என்னண்ணே இருக்குது நைட்டு ரைஸ் மட்டும்தானா இல்லை வேறு ஏதாச்சும் போடுறீங்களா ஓ சரி சரிண்ணே

சரி தந்தூரி ஃபுல்லு எவ்வளோண்ணே அப்படியாண்ணே சரிண்ணே சரிண்ணே சரி ஓகேண்ணே சரி அதையும் அப்படியே சேர்த்து கொடுத்து விட்டுருங்கண்ணே நான் பேமெண்ட் பண்ணி விட்டுறேன் எனக்கு இங்கே டவரு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குதுனு நினைக்கிறேன் ஆ அதுதான் காலைலேந்தே இப்படி தான் வருது கூகிள்பேயில் போகுது ஆனால் இதேமாதிரி பிராசஸிங் பிராசஸிங்குனு சுற்றிட்டே இருக்குது சரி என்னான்னு கொஞ்சம் பார்த்து எனக்கு தந்தூரி ஃபுல்லு ஒன்று ரைஸு கொஞ்சம் ஸ்பைசியாக போட்டு அனுப்பி விடுங்கண்ணே சிக்ஸ்ட்டி ஃபைவ் ஒரு நூறு கிராம்மு அப்டேயே கொஞ்சம் சேர்த்து போட்டுடுங்க எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்து விட்டுருங்க நான் ரைஸுக்கு ஆல்ரெடி பே பண்ணிட்டேன் அது ஆனால் எனக்கு க்ரெடிட் ஆயிட்டுது ப்ராசஸிங்லையே இருக்கு இன்னும் நீங்கள் அதை பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்க பேலன்ஸு ஆ ஆ சரிண்ணே சரிண்ணே பேலன்ஸ் எவ்வளோண்ணே இரநூறுவாயாண்ணே சரி ஓகேண்ணே நான் அதை போட்டு விட்றண்ணே மயனஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்த்து போட்டு விட்டுருங்கண்ணே எனக்கு எப்பண்ணா கரெக்டாக வரும் டைமிங் சொல்லமுடியுமா ஓ கொஞ்சம் லேட் ஆகுமாண்ணே இல்லைண்ணே எனக்கு எட்டு மணிக்கெல்லாம் வேணும் வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க நான் உங்களை நம்பித்தான் இருக்கேன் கொஞ்சம் பார்த்து முடிச்சு விடுங்கண்ணே பையன் யாருண்ணே எடுத்துகிட்டு வருவா எப்பொழுதும் இருப்பானே அவன்தானே சரிண்ணே சரிண்ணே அவன்கிட்டயே கொடுத்து விடுங்க இங்கே வீட்டுக்கிட்டே வந்துட்டு கால் பண்ண சொல்லுங்கண்ணே நா வீட்டுக்கிட்டே வந்துட்டு கால் பண்ண சொல்லுங்க நான் அவுங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன்

இந்த பேமெண்ட்டு கட் ஆயிடுச்சினால் நான் கையில் கொடுத்து விட்டுறண்ணே அப்படி இல்லைனா காலைல இது பாத் பார்த்துட்டு அந்த பேமெண்ட் மட்டும் காலைல பார்த்துப்போம் இதை நான் கேஷை கையில் கொடுத்துட்றேன் ஆ சரி ஓகே ஆ கொஞ்சம் சீக்கிரமாக கொஞ்சம் நல்லா போட்டு அனுப்பி விடுங்க ஏனால் கெஸ்ட்டுக்கு

இந்த சிக்ஸ்ட்டி ஃபை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுவிடுங்க சரி ஓகேண்ணே வெச்சுருட்டா சரி ஓகே